நான் கடைசியாக படித்த புத்தகம் என்பது மார்க்கெட்டிங் புத்தகம் அது என்னுள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றால் எனக்கு இவ்வுளவு நாட்களாக தெரியாத விஷியங்களை தெரிந்துக்கொண்டேன் மிகவும் சிறிய விஷியம்தான் ஆனால் அதுக்கூட எனக்கு தெரியவில்லை ஆனால் அதையும் நான் கற்றுக்கொண்டேன் அதில் அதில் எனக்கு மிக அளவில் ஏனென்றால் நான் ஒரு வணிகவியல் மாணவி என்பதால் எனக்கு வணிகவியலை பற்றியும் மார்க்கெட்டிங் பற்றியும் மேனேஜ்மெண்ட் பற்றியும் மேலாண்மை பற்றியும் எனக்கு அதிக அளவில் தெரிந்திருக்க ஆனாலும் எனக்கு சிறிய அளவில்தான் தெரிந்திருக்கிறது அதை தாண்டி ஓரளவு இப்பொழுது அந்த புத்தகத்தை படித்து படித்து படித்து இப்பொழுது நான் அதை தெரிந்துக் கொண்டு வருகிறேன் கடைசியாக நான் படித்த புத்தகம் அது தான் அதிலிருந்து ஏற்பட்ட தாக்கமும் எனக்கு அதுதான் இது போன்ற நிலையில் எனக்கு அதிக அளவு நாள் அறிவை நான் அந்த புத்தகம் இடமிருந்து கற்றுக்கொண்டு எனக்கு அந்த புத்தகம் கற்றுக்கொடுத்தது எப்பொழுதும் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு அறிவை கற்றுக்கொடுக்கும் எனக்கு அந்த புத்தகம் அறிவையும் என்னுள் ஒரு சிறந்த மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் படியுங்கள் நன்றாக படியுங்கள் ஆனால் தேர்ந்தெடுப்பதை படியுங்கள் பிடித்தது என்பது ஆயிரம் பிடிக்கும் ஆனால் நம் தேர்ந்தெடுப்பது என்பது ஒன்றுதான் அதை தேர்ந்தெடுத்து படியுங்கள் நன்றி நன்றி நன்றி